நான் இருக்கிற ஊரில் வந்துவிட்டு முத்துமாரியம்மன் கோவில் அப்படிங்கிறது வந்துவிட்டு ரொம்ப ஃபேமஸான கோவில் அந்த கோவில் திருவிழா வந்துவிட்டு ஒம்பது நாள் நடக்கும் அதில் வந்துவிட்டு அந்த ஒம்பது நாளும் வந்துட்டு விருந்து வைப்பாங்க அதில் வந்துவிட்டு லாஸ்ட்டு ரெண்டு நாள் வந்துவிட்டு ரொம்ப பெருசாக வந்துவிட்டு அதை ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க வெ வெடிலாம் வெடிச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு சாமியை அலங்காரம் பண்ணி இந்தமாதிரி வந்துவிட்டு அதை வந்துவிட்டு ரொம்ப பெருசாகவே வந்துவிட்டு இது பண்ணுவாங்க கா நா இருக்கிற ப்ளேஸில் வந்துவிட்டு எங்ககெங்க எந்ததெந்த ப்ளேஸில் இருந்தாலும் இந்த ஊர் திருவிழா அப்படின்னா அந்த திருவிழா அப்புன்னா வந்துவிட்டு எந்ததெந்த ஊரில் இருந்தாலும் எல்லாரும் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருவாங்க அந்த ஒம்பது நாள் திருவிழா வந்துவிட்டு ரொம்ப பெருசாகவே நடக்கும் அந்த டைம்மில் வந்துவிட்டு யாருமே சாப்பாடு இல்லாம இருக்கமாட்டாங்க எல்லாத்துக்குமே வந்துவிட்டு மேக்சிமம் சாப்பாடு கிடைக்கும் அந்தமாதிரி ஒரு திருவிழா இது